ஆ சொல்லுங்கள் உள்ளே வாங்க ஆ உள்ளே வாங்க உள்ளே வாங்க ஓகே அது என்ன மாதிரி மருந்து எந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறிங்களா ஆமாம்

ஓகே இதுக்கு இந்த மாதிரி உள்ள மருந்துகளுக்கு வந்து ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா ஆமாம் ஆமாம் ஆமாம் ம் இல்லை இல்லை இது வரைக்கும் வந்ததில்லை அதான் ஜெஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷனுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்டேன் நான் ஓகே

ஓகே ஓகே நீங்கள் அதை பற்றி இந்த ஸ்பெஷல் ஸ்டெப் சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசிட் பண்ணலான்ட்டு நான் ஃபர்தராக பாக்கிறேன் ஆ ஆக்சுவலி

ஆ ஓகே நீங்கள் அந்த சாம்பிள் வந்து கொடுத்துட்டு போங்கள் நான் வந்து இங்கே எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட் கூடலாம் கன்சிடர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் ஃபர்தராக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே ஆ ஓகே தேங்க்யூ